இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கனா எஜுகேஷன்றது வந்து ரெண்டாக பிரிஞ்சுடுச்சி ஒன்று வந்து கவர்மெண்ட்டு இன்னொன்று வந்து தனியார் அப்படின்னு பிரிஞ்சுடுச்சு ஸ்கூலும் சரி காலேஜஸும் சரி இல்லை வந்து செகண்டரி ஸ்கூலும் சரி எல்லாமே தனி தனியாக இருக்கிறதினால இப்போ வந்து கவர்மென்ட் ஸ்கூல்னு பார்த்திங்கன்னா அடிப்படை வசதி வந்து அவ்வளோ இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னா பசங்களுக்கு தேவையான கழிப்பிடம் வசதி தண்ணி வசதி எல்லாமே குறைவு குறைவாக தான் இருக்குதுன்னு சொல்ல சொல்லலாம் ஏன் பார்த்திங்கன்னா வந்து இப்போ அந்த கட்டடலாம் வந்து ரொம்ப எப்போது கட்டின கட்டடம்ன்றதுனால எல்லாமே வந்து இப்போ இடிஞ்சு விழுற ஸ்டேஜில் தான் இருக்குது நிறைய வந்து செதைஞ்சு இருக்குது அதை வந்து இப்போ பார்த்தோனா ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசிலேயும் ஸ்கீம்லேயும் வந்து கொஞ்சம் ஸ்கீம் போட்டு அதை வந்து புதுசாக பில்டிங் எழுப்பி அதை வந்து சரி பண்ணுறதுக்கான தீர்வை வந்து அவங்க வந்து கொண்டு வந்து இருக்காங்க ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலேஜஸும் சரி நிறைய வந்து காலேஜி வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க பழைய காலேஜில் இருந்த பில்டிங்கை தவிர்த்துட்டு புதுசாக பில்டிங்கும் நிறைய எழுப்புகிறாங்க நிறைய வந்து புதுப்புது புதுப்புது எஜுகேஷன் என்னென்ன கல்வித்துறைக்கு இதை படித்தா இந்த வேலை கிடைக்கும் இதை படித்தா இந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மாணவர்களுக்கு வந்து ஊக்கத்தை கொடுக்குறாங்க அதனால் வந்து இந்த மாதிரி தீர்வு கண்டுட்டு இருக்கிறாங்க நம்மளோடய தமிழ்நாடு